பெண்கள் அன்றாட சந்திக்கும் சவால்கள் என்ன காலையில் எழுந்து குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலைகள் அனைத்தும் முடித்து குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு சென்று அங்கிருக்கும் அங்கே கூறுகின்ற வேலைகள் அனைத்தும் செய்து வீட்டிற்கு இரவு திரும்புவது பெரிய சவால் தானே இத்தனை வருடங்களில் இந்திய சமூகத்தில் பெண்களோட பங்கு எப்படி மாறி மாறி இருக்கின்றது அந்தக் காலத்தில் பெண்களை வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய வேண்டுமென்று கூறுவார்கள் ஆனால் இப்போது அப்படியில்லை பெண்களை வீட்டுக்குள் இருக்க வேண்டுமென்று சொன்னாலும் அவர்கள் இருக்கமாட்டார்கள் அவ்வளவு தைரியமாக மாறிவிட்டார்கள் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா உறவினர்களிடமோ அல்லது ஒரு ஆண் துணையோடு வெளியே சென்றால் பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தனியாக இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ சென்றால் கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு கல்வியிலும் வேலையிலும் சம வாய்ப்புகள் இருக்கிறதா அனைத்து வேலையிலும் சமவாய்ப்பு இருக்கிறது என்று கூற முடியவில்லை சில வேலையில் இருக்காமலும் போகலாம் சில வேலை பட் ஆனால் மிக துறையில் சமமாக வாய்ப்புகள் இருக்கிறது